எனக்கு பிடிச்சமான திறம என்னென்னு கேட்டால் மெக்கானிக் வேலை தான் நான் சென்ட் ஜோசப்பில் தான் ஐடிஏ படிச்சேன் மெக்கானிக் படிச்சேன் அது படித்து முடிச்சிட்ட பிறகு நான் தொழில் கத்துக்கணுங்குறதுனால பெங்களூருக்கு போன பெங்களூரில் மஹிந்ரா அண்ட் மஹிந்ராவில் நான் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கா இருந்தேன் சீனியர் மெக்கானிக்குங்க பார்த்து இன்னும் என்னுடைய திறமையை நான் வளர்த்து கொள்ளணும்குறதுனால அவங்க செய்கிற என்னென்னா வேலை செய்கிறாங்கங்குறதலா ரொம்ப நினைவாக வைத்து கொண்டு வேலைகளை செய்த அப்போது நான் என்ன நான் இன்ஜின் ஸ்பெசியலிஸ்ட்டா ஆகணும் நமக்கு நல்ல தெறமை கொடுக்குணு அப்படிங்கறதுனால இன்ஜினில் ஸ்பெசியலிஸ்ட் அவார்ட் வாங்குன இந்த திறமையை நான் ஜாஸ்தி பயன்படுத்தி மெக்கானிக்கு டிபார்ட்மெண்ட்டில் நல்ல திறமையை வளர்த்து கொண்டேன்